உணவில் வந்து கூடுதலாக சுவை சேர்க்கணும்னா ரகசியம் பொருள் எதுவும் இல்லை அதற்கு போட வேண்டிய பொருட்களை சரியாக விலாச்சாரத்தில் சொந்தமாகவே தயாரித்து வீட்டில் மிக்சியில் அரைத்து செஞ்சோம்னாவே சுவையாக இருக்கும் மேலும் நெய் முந்திரி போன்ற பாதாம் பிஸ்தா பருப்புகளை சேர்ப்பதன் மூலமாகவும் நம்ம செய்கிற உணவு கொஞ்சம் சுவையாக இருக்கும்